இப்போது வந்து நான் ஒரு ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணேங்க எங்கே இந்த பாண்டியன் பாண்டியன் ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சொல்ல போனேன் இந்த மாதிரி சாப்பாடுனால் சாப்பாடு நல்ல எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனு அதனால ஆர்டரு பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு செஞ்சாங்களே அந்த இவர் இல்லையா அந்த மாஸ்டர் இருந்தாருனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வந்துட்டு காரம் அது அதுக்கொண்ட காரம் இருந்துச்சு அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியலைண்ணா அதனால சரி அந்த மாஸ்டர் வந்து செய்ய வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனாலதாண்ணா அந்த அந்த குக் மாஸ்டர் வர வைங்கண்ணா எங்களுக்கு அவர் செஞ்சால் கம்ஃபர்டபிளாக இருக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க வீட்டில் என் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக போடுவார் அவருக்குத் தெரியும் எங்கள் வீட்டுக்கு எப்படி செய்யணுன்னு அவருக்குத் தெரியும் அவருக்கிட்ட சொல்லி வர வைங்கண்ணா அப்படி